ஹலோ மேம் நான் முட்டத்தூருக்கு வந்துவிட்டேன் இங்கேயிருந்து உங்கள் லொக்கேஷன் எப்படி ரீச் பண்ணணுன்னு சொல்கிறீங்களா நான் வந்து இப்போது சர்ச் கிட்டே இருக்கேன்

நான் இப்போ சர்ச்லேருந்து இப்போ யூ டேர்ன் எடுத்துவிட்டேன் இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் ரோட்டு வழியாக தான் போகணுமா

ம் ம் ஓகே மேம் நான் வந்து நங்காத்தூர் கிட்டே வந்துட்டேன் இப்போ இதில் வந்து மூணு ரோடு போகுது நான் எந்த ரோடை இப்போது ரீச் பண்ணணும் எந்த ரோட்டில் நான் இப்போ வரணும் லெஃப்ட் சைடில்

ஓகே ம் ஓகே மேம் நான் இப்போ அதுலேருந்து வந்துவிட்டு இருக்கேன் இப்போது வந்து மா மாத்தூர் ரீச் பண்ணிவிட்டேன்னு நெனைக்கிறேன் மாத்தூர்லேருந்து இப்போது நான் இப்போது ரைட் டேர்ன் பண்ணணுங்களா ம் ரைட் டேர்ன் பண்ணிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஆ வந்துட்டே இருக்கேன் ஆன் த வே வந்துட்டே இருக்கேன் இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் இங்கேயிருந்து அங்கே வர்றதுக்கு டென் மினிட்ஸ் ஆகும்ங்களா சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் நான் கிட்டே வந்துவிட்டு உங்களை கால் பண்ணேன்

ஆ மேம் நான் அதுக்கிட்டேயும் வந்துவிட்டேன் அது அதுலேருந்து இப்போது நான் எ எங்கே எந்த சைடு போகணும் ஆ லெஃப்ட் லெஃப்ட் எடுக்கணுங்களா சரி ஓகே லெஃப்ட் எடுத்துவிட்டேன் நீங்கள் சொன்ன மாத்தூரும் வந்துவிட்டேன் அங்கேயிருந்து இப்போது நீங்கள் சொன்ன உமா மஹால் கிட்டே வந்துவிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு டூ செகேண்ட்ஸில் வந்துடுவேன் அங்கேருந்து எப்படி வரணும் ம் உமா பா உமா மஹால் கிட்டே நின்னுட்டு இருக்கேன் இங்கே வந்து ரெண்டு ரோடு போய்ட்டு இருக்குது லெஃப்ட் ஒன்று ரைட்டு ஒன்று எதில் எந்த எங்கே நான் எடுக்கணும் வண்டியை எடுக்கணும்

ரைட் சைட் வெளிலேயே நிற்கிறிங்களா

மேம் லெஃப்ட் சைடு ஒரு ரோட் போய்ட்டு இருக்குது மேம் ரைட் எடுத்துவிட்டேன் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கனு கரெக்டாக சொல்ல முடியுமா ஆ பார்த்துட்டேன் ஆ ஓகே மேம் வைக்கிறேன் தேங்க்யூ